நீங்கள் நல்லா ஓவியம் வரையறீங்க அந்த ஓவியம் பார்க்க அழகாகவும் இருக்கு இன்னும் நீங்கள் பெட்டரா வரையுங்க இந்த இடத்துல கலர் கொடுங்க இந்த இடத்தில் வந்து ஷேப்னா கரெக்ட்டாக கொடுங்க பென்சிலால் ஷேடிங் கொடுங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் நல்லா பண் இப்போயே நீங்கள் நல்லா பண்ணுறிங்க இதெல்லாம் இந்த இடத்துல இந்த கலர் கொஞ்சோம் கொடுத்திங் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்து ஷேடிங்னால் அந்த சைடில் பென்சிலால் ஷேடிங் கொடுத்து நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் இதை வந்து நீங்கள் யூடியூபில் போட்டீ ங்கன்னா எல்லாமே பார்த்துட்டு உங்கள் ட்ராயிங்கை வந்து இம்ப்ரெஸ் பண் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ட்ராயிங்கெலாம் போட்டீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் போட்டுவிட்டு இன்னும் அவுங் உங்களை பார்த்துட்டு இன்னும் பல பேர் ட்ராயிங் வரைவாங்க ட்ராயிங் வரையும் ஃப்யூச்சரும் அது மாதிரி நல்லாயிருக்கும் ட்ராயிங் அந்தளவுக்கு நீங்கள் அழகாக வரைகிறீங்க நீங்கள் இது இல்லாமல் ஒரு கிளாஸ் உங்க வீட்டில் வச்சுட்டு ஒரு கிளாஸ் நடத்தலாம் நீங் நீங்க நடத்தலாம் ஸ்டூ பு பிள்ளைங்கள கூப்பிட்டு ட்ராயிங் வரைஞ்சீங்கன்னா அந்த பிள்ளைங்களும் உங்களை மாதிரி கற்றுக்குவாங்க நீங்கள் நீங்கள் வரைஞ்ச ட்ராயிங்கே வந்து நீங்க பிச்சர் மாதிரி வச்சுக்கலாம் அந்தளவுவுக்கு அழகாக வரைஞ்சிருக்கீங்க நீங்கள் யூடியூப்லையும் போட்டீங்க நீங்கள் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுவீங்க பிள்ள பிள்ள ஸ்டூடெண்ட் பிள்ளைங்களுக்கும் கற்றுக்குடுத் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அந்த பிள்ளைங்களும் கற்றுக்குவாங்க பார்க்கறதுக் உங்கள் ட்ராயிங் அந்த அளவுக்கு அழகாக இருக்கு ஓகே